நான் தமிழில் பேசின்னு இருக்கும் போது சாப்பாடு தான் கனடா பேசின்னு இருக்கும் போது ஓட்ட உண்டயா அப்படின்னு கேட்கம் போது எனக்கே ஒரு வித்தியாசமாக தான் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதில் அதை அவங்க பேச பேச கேட்கறதுக்கும் தமிழுக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பாடும் நல்லாயிருக்குங்களான்னு கேட்கறதுக்கும் நல்ல இது கனடா மொழி வந்து கற்றுக்கறதும் ஒரு நல்ல இதுதான் அதே போல் கேரளா மொழியும் நல்ல இது தான் அது வந்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு நல்ல அனுபவமாக இருக்குது அதனால கேரளாவும் கற்றுக்கணும் சேட்டான் சேச்சி இதெலாம் வந்து பேச பேச வீட்டுக்காருக்கு வந்து அண்ணான்றது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது நல்லாயிருக்குது